இப்போ வந்துங்க விளையாட்டை மேம்படுத்துறதுக்கு நிறையா நிறுவனங்கள் இருக்குதுங்க அதுப்போக இப்போ வந்து இப்போது நம்ம கபடி ஒரு இடத்துல கபடி போட்டி வைக்கிறோம்னா அந்த போட்டியை யார் நடத்துகிறாங்களோ அவங்கள் தலைமையிலியே அந்த போட்டிக்கான இது இவங்க வந்து இந்த போட்டியை இது பண்ணுறதுக்கு சரியா போட்டி ஆடுறதுக்கு சரியா இல்லை போதை பொருள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரிலாம் செக் பண்ணுறக்கு அவங்களே ஒரு ஆளயே வெச்சுருக்குறாங்க கபடி கொக்கோ இந்த மாதிரி எல்லா விளையாட்டுலையும் ஃபஸ்ட்டு அவங்க விளையாட்றக்கு அந்த விளையாட்ட விளையாட்றக்கு தகுதி உள்ளதா அதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணுறாங்க அதாவது அந்த விளையாட்டுல இருக்கிறவங்களே செக் பண்ணுறாங்க அதாவது விளையாட்டு தலைமை அந்த யார் நடத்துகிறாங்களோ அந்த போட்டியை அவர்களையும் வந்து செக் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்களே ஒரு குரூப் உருவாக்கி இவங்க வந்து ஒரு ஒரு விளையாட்ட விளையாடுவதற்கு ரெடியாக அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து செக் பண்ணுறாங்க அதுப்போக கபடி இப்போது கபடியில் எடுத்துக்கோங்க இது போக ஏதா போதை பொருள் யூஸ் பண்ணுறமா கரெக்டாக ஆடுறாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த விளையாட்ட விளையாட்றக்கு நாம் நல்லா தகுதி பெற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் நாம் அந்த விளையாட்டுல உள்ளே போய் ஜெயிக்க முடியும்ங்க இப்போது கிரிக்கெட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ கிரிக்கெட்லியும் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎல் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐபிஎல் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இப்போது இந்தியா மேட்சுக்கெலாம் விளையாட விடுறாங்க அதாவது ஃபஸ்ட்டு இப்போ மாவட்ட லெவலில் அந்த மாதிரி டிஎன்பிஎல்னால் தமிழ்நாடுக்குள்ளே நடத்துங்க அது வந்து மாவட்ட லெவலில் இந்தெந்த பிளேஸில் யார் யார் நல்லா விளையாட்றாங்க ஃபஸ்ட்டு அவங்களை எடுத்து செலெக்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் ஐபிஎல்னு ஒன்று நடத்தறாங்க இந்தியா இந்தியாவில் மட்டும் தான் நடக்கும்ங்க அதாவது இந்தியா இந்தியா கவர்மெண்ட் வந்து நடத்துதுங்க ஐபிஎல்னு ஒன்று அதில் வந்து யார் நல்லா விளையாட்றாங்களோ அதில் வந்து நல்லா அதில் ஐபிஎல்லில் நல்லா விளையாட்றவங்களுக்கு வந்து இதில் இந்தியா டீமில் சான்ஸ் கிடைக்கும்ங்க இந்த மாதிரிலாம் விளையாட்றாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நாம் இதில் நல்லா பெர்ஃபாம் பண்ணணும் அதாவது டிஎன்பிஎல்லில் நல்ல விளையாடி அதுக்கப்புறம் ஐபிஎல்லியும் நல்லா விளையாடணும் அந்தமாதிரி இப்போ நிறையா பேர் வந்திருக்காங்கா சஞ்சு சாம்சன் சாய் சுதர்ஷன் இந்தமாதிரி தமிழ்நாட்லருந்தும் ஆளுகள் போயிருக்காங்க இந்தமாதிரி நிறையா விளையாட்டுக்கள் விளையாண்டு இருக்காங்க அதுவும் நிறையா டீமில் உதவுதுங்க அதாவது இப்போது சிஎஸ்கேனு எடுத்துக்கோங்க சென்னை சூப்பர் கிங்ஸுனால் அதுக்கு வந்து ஒரு சிமெண்ட்டு சங்கர் சிமெண்ட்டுகாரங்க வந்து ஏலத்துக்கு எடுத்து இந்தமாதிரி பண்ணுறாங்க இப்போது மும்பை இந்தியன்ஸ்னால் அதை வந்து அதானி வந்து ஆஹும் சாரி அம்பானி வந்து ஏலத்துக்கு எடுத்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்கங்க அதனால இந்த மாதிரி நிறையா இதுகள் ஊக்குவிக்கிறதுக்குனே இருக்குதுங்க தமிழ்நாடு லெவல்லையும் சரி இந்த மாதிரி நிறையா இதுலையும் தமிழ்நாடு லெவலில் இந்தியா லெவலில் டிஸ்டிக் லெவலில் இந்த மாதிரி அதாவது கிரிக்கெட்டு மட்டும் இல்லைங்க கபடி கொக்கோ வாலிபாலு ஹாக்கி இந்த மாதிரி நிறையா இது வந்து உருவாக்கி அதாவது அவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லேனா அந்த டீமுக்கு வந்து அங்கே ஏரியாக்காரங்களோ இல்லை அந்த டீமுக்கு ரொம்ப இதாக இருக்ககிறவங்களோ வந்து ஸ்பான்சரும் பண்ணுறாங்க அந்த டீம் வந்து நல்லா வந்து விளையாட வேண்டியது அதாவது அந்த டீமுக்கு வந்து என்னக்கான என்ன இது இதுன்னால் கடமைன்னா அந்த டீம் நல்லா விளையாண்டு அந்த போட்டி ஜெயித்தா மட்டும் போதும்ங்க மற்ற இது இதுலாம் அந்த நிறுவனங்களே பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அவங்க விளையாண்டு ஜெயித்தா மட்டும் போதும் மற்ற இதுலாம் வந்து ஸ்பான்சர்ஸ் அதெலாம் வந்து அந்த நிறுவனங்களே பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா இதுகள் தமிழ்நாட்டிலையும் இருக்குதுங்க ஊக்குவிக்கிற மாதிரி நிறையா நிறுவனங்கள் இருக்குதுங்க நிறுவனங்கள்னால் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க சரி அவ்வளோ தாங்க